கண்டிப்பாக நான் வந்து தையல் வந்து நான் கிட்டத்தட்ட ரொம்ப நான் ஸ்கூல் படிக்கும்போது லீவில் கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா வந்து ஆல்ரெடி டெய்லர் அதனால் எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன் எப்பவும் வீட்டில் இருக்கும்போது லீவ்லலாம் அவங்க தைக்கிறதை நான் பார்த்து பார்த்து அப்படியே நான் பழகி நிறையா கற்றுக்கிட்டேன் ஆரம்பத்தில் நம்ம எப்பயுமே தையலில் கற்றுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கேர்ச்சிஃப்பில் அடிக்கிறதில் ஆரம்மிக்க தான் செய்யும் நான் சின்ன வயசுலேருந்து அந்தமாதிரி கோடு அடிக்கறது பா அந்தமாதிரி சின்ன சின்னதை பண்ணி இப்போ வந்து நான் ஒரு ஃபேஷன் டிசைனிங் பண்றளவுக்கு நிறையா முன்னேறியிருக்கேன் எனக்கு வந்து எனக்கு நானே பண்ணி போட்டுக்க ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் நான் எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கும் பண்ணி அது மூலமாக நிறைய லேர்ன் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இதில் ஆரம்மிச்சி தான் இப்போ வந்து நிறையா மாடன் அளவுக்கு தச்சுப் பழகியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அழகான ஒரு டிரெஸ் தைச்சேன் அதைப் பற்றி சொல்லணுனா அது வந்து ஒரு நார்மல் சேரீ அம்மாவோட சேரீலேருந்து அது அப்படியே ஃப்ராக்கு மாதிரி கன்வெர்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு அதில் வந்து நிறைய பேரு அதை பா நான் போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய பேரு இந்தமாதிரி இது எப்படி பண்ணீங்க அதெல்லாம் கேட்டு நிறைய பேரு விசாரித்து அது மூலமாக எனக்கு நிறையா அதில் ஆர்டர்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் நிறையா நான் சேரீஸில் நான் கொடுத்து தைச்சு தைச்சு நானே நிறையா என்னை மாடலாக பார்த்து போட்டு நிறைய பேத்துக்கு அது மூலமாக காமிச்சிருக்கேன் இப்படிலா தைக்கலா அப்படின்னு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எப்பவுமே எனக்கு நிறையா சொல்லி கொடுப்பாங்க புதுசு புதுசாக தையலில் வர ட்ரிக்குக அந்த மாதிரி எதை எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு அது மட்டும் இல்லாமல் தை வா எம்பிராய்டிரி பற்றி நிறையா தெரியும் அது அது வந்து அம்மா சொல்லிக் கொடுக்கல நான் வந்து லாக்டவுனில் வந்து ஆன் ஆன்லைனில் கற்றுக்கிட்டேன் நமக்கு யூடியூபில் வந்து எல்லாமே இருக்குது அதில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் ரொ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான திங்க்ஸை வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரமித்தேன் அதுக்கப்புறம் நான் அதையுமே நல்லா பண்ணி ஆன்லைனில் எவ்வளோ முடியுமே என்னால் கற்றுக்கிட்டு திங்க்ஸெல்லாம் வாங்கி நானே போட்டு எனக்காக ஒரு பிளவுஸ் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் ஆ நான் போடுறதைப் பார்த்தே நிறையா பேரு அதில் நல்லாயிருக்குன் சொல்லி அது மூலமாக நிறைய பேரு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறையா நான் வந்து பண்ணிட்டிருக்கேன் எம்பிராய்டிரி வந்து ரொம்ப அழகாகருக்கும் ஆனால் அது வந்து நம்ம நுணுக்கமாக பண்ணுற ஒர்க்கு அது வந்து அவ்வளோ சீக்கரம் கற்றுக்க முடியாது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கத்துக்கலா அதனால நீங்கள் ஒவ்வொன்றா நானே கற்றுக்கிட்டேன்